எனக்குத் தெரிந்தளவுக்கு சிறு வணிகம் அப்படிங்கிறது ஒரு காய்கறி வியாபாரம் அப்படிங்கிறது ஒரு சிறு வணிகமாக கருதலாம் இதில் என்ன அப்படினால் ஒரு நாள் முதலீடு ஒரு நாளினுடைய வருமானம் காலையில் மார்க்கெட்டில் நமக்கு என்ன வேணுமோ அதற்குத் தேவையானத வாங்கிறோம் அப்படினால் அன்று மாலைக்குள் அது விற்றுரும் ஏன்னால் அதுக்கு மேலே வச்சுருந்தாலும் அது அழுகிடும் ஸோ அதற்குள்ளான நாட்களுக்கு உள்ள மட்டும் ஒரு வணிகம் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு பொருளை வாங்கிறதுலே குறைந்தபட்சம் முப்பது சதவீதத்திற்கு மேல் லாபம் வைத்து விற்கக்கூடிய ஒரு பொருளாக காய்கறி இருக்கும் இது மக்களுடைய அத்தியாவசியப் பொருளாக இருக்கிறதால எந்த ஒரு நேரத்துலேயும் இத வந்து நிராகரிக்க முடியாது அனைத்துக் காலங்களிலும் அனைத்து நேரங்களிலும் மனிதர்கள் அனைவரும் பயன்படுத்தக் கூடிய ஒரு விஷியமாக காய்கறிக் கடை சிறந்த ஒரு சிறு வணிகமாக அமையும்